தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிற கலாச்சார விழாக்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்து முஸ்லீம் நம்ம தமிழ்நாட்டில வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டீன்ருக்காங்க நம்ம இந்து மக்கள்னு பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க முஸ்லீம் ப மொகரம் பண்டிகை அந்த மாதிரி கொண்டாடுறாங்க கிறிஸ்டீன் பார்த்திங்கன்னா கிறிஸ்ட்மஸ் இந்த மாதிரி பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க நம்ம வந்து நான் ஹிந்து தான் நான் ஹிந்து பண்டிகையை பற்றி பேசப்போகிறேன் இது பார்த்திங்கன்னா இயற்கையான நம்ம பாரம்பரிய நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளிருக்கு மயிலாட்டம் ஒயிலாட்டம் கலை நிகழ்ச்சிகள் குழந்தைங்களுக்கு தேவையான நல்லா என்ஜாய் பண்ணுறமான நிகழ்ச்சிகளும் அதிகமாக இருக்குது இப்போ பொங்கல் திருநாள் வருது அதில் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் மாடு படுத் மாட்டுக்கு தேவையான அலங்காரங்கள் பண்ணி மாட்டை அலங்காரம் பண்ணி மாட்டை நிற்க வச்சி அதுக்கு பூஜை பண்ணி பொங்கல் வைப்போம் சூரியன் பொங்கல்னு பார்த்திங்கன்னா காலையிலே விடியக்காலம் சூரியன் உதிக்கும் நேரத்தில் பொங்கல் வச்சி அதை நாங்கள் வழிபடுவோம் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் காணும் பொங்கல்னால் ஃபேம்லியாக சேர்ந்து கோவிலுக்கு போய்ட்டு வந்து என்ஜாய் பண்ணது அது காணும் பொங்கல் அது இல்லாமல் அன்னைக்கி பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகள் நடக்கும் நான் தமிழ்நாட்டு பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மாதிரி கலை நிகழ்ச்சிகள் மயிலாட்டம் தப்பாட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்குது அதை பார்த்திங்கன்னா வ கலாச்சார விழாக்களாக நம்ம கொண்டாடுறோம்